பிடி உஷா பற்றி கேள்விப்பட்டீர்களா ஆம் பிடி உஷாவை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர்கள் வந்து ஒரு பளு தூக்கும் ஒரு வீராங்கனை ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் சாதித்தது ஏராளம் பி இந்திய தடகள விளையாட்டுகளில் மாபெரும் சாதனைகளில் ஒருவராக அவர் திகழ்கிறார் இவர் வந்து நான் கேரளாவைச் சேர்ந்த இவர் அவர் ஒரு சிறந்த வீராங்கனை என் என்பது எனக்கு தெரியும் முதல் பத்து விளையாட்டு வீரர்களில் ஒருவராக பிடி உஷா தெரிகிறார் இவர் இவர் வந்து இவர் வந்து இந்தியா ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராகக் கூட இருந்தார் அந்த ஒரு இருந்து அது சில அந்த அவங்க வந்து இந்தியா இந்தியா அவங்க வந்து இப்போ வந்து தடகள அவங்க வந்து இந்திய ரயில்வேயில வந்து இப்போது ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னால் அதாவது கேரளாவை வந்து அவங்க சே சேர்ந்துருக்காங்க ஆமாம் அந்த பிடி உஷா வந்து அவங்க வந்து பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களோட இந்த இப்படி ஒரு வீராங்கனைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதே அவங்க ஹஸ்பண்ட் தான் அதாவது வாழ்கை அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஒரு சாதிக்கணும் நினைக்கிற பெண்மணிகளுக்கு முதல் ஒரு கணவன் வந்து நல்லபடியாக அமைவது அமைவது ஒரு இறைவன் கொடுத்த வரம் அந்த பெண்மணிமாதிரியே நாங்களும் என்னது சில விஷயங்களை சொல் அந்த அத்தகைய அற்புதமான விளையாட்டு வீராங்கனையின் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா யா ஆம் நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா பிடி உஷாவின் பில் ஒரு இந் இந்திய தடகள வீராட்டுத் துறையில் மாபெரும் சாதனையாளர்கள் இந்திய தடகளத்தின் அரசி என்று குறிக்கிறார் அந்த பெண் அந்த பெண்மணிகிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன் அவங்களமாரி ஒரு இன்ஸ்ப்ரேஷன்னாக இருந்து வாழ்க்கையில் நம்மளும் எப்படில்லாம் இது பண்ணலாம் ஏன்னா பொண்ணு வந்து முத எது இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவங்கள தடையடிச்சு முதலில் இந்தியாவுக்கு வாங்கி கோல்டு மெடல் இந்தமாதிரி நெ நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க நாம் நான் வந்து அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் மேபி அவங்களமாரி ஒரு இருக்கணும்னு எனக்குன்னு ஒரு ஒரு ஆசை அந்த பிடி உஷா பிடி உஷாமாதிரி இருக்கணும் இருக்கணும்னு எனக்குன்னு ஆசைதான் கண்டிப்பாக நம்ம வந்து சமைக்கிறது துவைக்கிறது அந்தமாதிரி இல்லாமல் பிடி உஷாமாதிரி சில விஷா அற்புதமான விஷயங்களை செஞ்சும் நம்மளும் நம் நம்மளுக்குள்ள இருக்க திறமையும் காட்டணும் ஸோ பிடி உஷாமாதிரி நானும் நம்மளும் இருக்கணும் நிறையா அவங்கக்கிட்டருந்து கற்றுக்கிறணும் பிடி அப்போ தடகள பயிற்சி அவங்க வந்து உலக விளையாட்டுல முதல் பத்து பெண்ணாகவும் அவங்க இருந்துருக்கிறாங்க இவங்க வந்து இவங்க வந்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராகவும் எனக்கு இவங்கள தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி இவருக்கு வந்து இவர் வந்து ம இவங்களை வந்து தங்க மகள்னு கூட சொல்வாங்கள் அதாவது இந்தியாவோடய கோல்டன் டாட்டர்ன்னு சொல்வாங்கள் பிடி உஷாமாதிரி நான் வந்து அவங்ககிட்ட நிறையா ஒரு ஐயன் லேடி எந்த விஷயத்துக்கும் போல்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான்